எக்ஸ்க்யூஸ் மீ சார் குட்மார்னிங் சார் சார் நான் வந்து இந்த காலேஜியில் தான் படித்தேன் ட்வொன்ட்டி ஒன் பாஸ்ட் அவுட் ஸ்டூடன்ட் நான் சார் நான் வந்து ட்ரிபிள் இ எடுத்து படித்தேன் சார் ஆ ஏ எங்கள் என்னோடய டிகிரி சர்ட்டிஃபிக்கேட்டில் வந்து நேம் வந்து மாறிட்டு சார் எஸ்யுபிஏஎஸ்ஆர்ஐ அப்டின் கொடுக்கறத்துக்கு பதிலாக எஸ்யுபிஹெச்ஏனு ஹெச் எக்ஸ்டரா கொடுத்துட்டிங்க சார் அதனால வந்து ஆ ஆமாம் சார் அது வந்து கேள்வி கேட்குறாங்க உங்களோட சர்ட்டிஃபிக்கேட்டு தானா அப்படினு கேட்கறாங்க சார் இதை மாற்றி தர முடியுங்களா ஆ அதெலலாம் கரெக்ட்டாக தான் சார்ருக்கு என்னோடய பர்த் சர்ட்டிஃபிக்கேட்டு ஆதார் கார்டு டிசி எல்லாத்துலேயுமே வந்து எஸ்யுபிஏஎஸ்ஆர்ஐன் தான் சார் கொடுத்துருக்கோமே இந்த டிகிரி சர்ட்டிஃபிக்கேட்டில் மட்டும் தான் சார் மாறி இருக்குது அதனால வெளில எங்கேயாது வேலைக்கு போகனும் அப்படின்னு கொண்டு கொடுத்தாக்கூட அதில் ஒரு மாதிரி இருக்குது இதில் ஒரு மாதிரி இருக்குது உங்களோடய சர்ட்டிஃபிக்கேட்டு தானா அப்டினு கேக்குறாங்க சார் அதனால எங்கே வேலை பார்க்கற இடத்துல வந்து நீங்கள் எந்த காலேஜியில் படிச்சிங்ளியோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த நேம் மாறி இருக்குது மாற்றி வாங்கிட்டு வாங்க அப்டினு சொல்லி அனுப்பி விட்டாங்க சார் என்ன இது எத்தனை நாளில் சார் மாத் மாற்றி தர முடியுமா சார்

ஆ சரிங்க சார் ஆமாம் சார் என்றைக்கி சார் வரணும்

சார் உங்களை பார்க்கணுமா இல்லை க்ளாஸ் டீச்சரை க்ளாஸ் சாரை பார்த்துட்டு உ அதுக்கப்புறோம் உங்களை பார்க்கணுமா சரி ஓகே சார் ஓகே சார் எவ்வளோ நாள் சார் ஆகும் ஆர்சி வரத்துக்கு சரி ஓகே சார் நான் எடுத்துரு வந்துடுறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ